இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் நாங்கள் பங்கேற்கவில்லை எங்களுக்கு பிடித்த பங்கேற்பாளர் யாரென்றும் தெரியவில்லை நாங்கள் பாடும் திறனை கிராமியங்களில் உள்ள பாடல்களிலும் வயல்வெளியில் உள்ள இயற்கை பாடல்களையும் தெரி அவர்களுக்கும் பின்னணியில் பாடி கற்றுக் கொண்டோம் எனவே பழைய பாடல்கள் ப படப் பாடல்கள் தெய்வீகப் பாடல்கள் மற்றும் பின்னணி பாடகரின் குரலின் பின்னணி அசைத்து அவர்களின் மூலமாக எங்களுடன் பாடும் திறமையை நாங்கள் வளர்த்துக் கொண்டோம் எனவே கிராமியப் பாடல்கள் மற்றும் பழைய படப் பாடல்களின் பின்னணியில் தான் நாங்கள் கற்றுக் கொண்டோம் அவர்கள் எங்களுக்கு உதவுகிறார்கள் என்பதை இத்தருணத்தில் நான் கூறிக்கொண்டு மிகவும் நன் நன்றாக பாடுகிறேன் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் எனவே இந்த பழைய பாடல்களே எங்களுக்கு மிகவும் பிடித்துள்ளது